ஹலோ சார் கேட்குதா சார் நான் புதுசாக மொபைல் பார்க்கிறேன் சார் சாம்சங் மாடல் நல்லா இருக்குதுன்னு நினைக்குறேன் அதான் உங்கள்ட கால் பண்ணேன் ஆமாம் சார் சாம்சங் தான் நார்மல் யூஸ் தான் சார்

ஆ எடுப்பேன் சார் ஓகே சார் ஓகே சார் கேமரா தான் சார் சார் டுவெண்ட்டிக்குள்ள கிடைக்குமா சார் இன்னொரு சீரிஸ் சார் என்ன டிஃப்ரென்ஸ் சார் ரெண்டுத்துக்கும்

ஓகே சார் வேற ஏதாச்சும் கேரண்ட்டி வாரண்ட்டிலாம் இருக்கா சார் ஓகே சார் நேர்ல வர்றேன் சார் உங்கள் அட்ரெஸ் சார்

ஓகே சார் வந்துட்றேன் சார் தேங்க்யூ